எனக்கு பிடிச்சது வந்து கிரிக்கெட் கேம் தான் ஏன்னா ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதுலருந்தே எனக்கு இந்த கிரிக்கெட் கேம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பதினோரு பேர் விளையாடும் போது ரொம்ப ஆக்டிவ்வாக இருக்கும் இந்த கேம் விளையாடும் போதோ முத முதல்ல நான் வந்து கிரிக்கெட் பார்க்க ஆரமிச்சது வந்து ரெண்டாயிரத்து பதிமூணு ரோகித்சர்மா தான் அப்போ பேட்டிங் ஆடிகிட்டு இருந்தார் அவர் அடித்த அந்த சிக்ஸ்ஸுனால தான் எனக்கு எனக்கு கிரிக்கெட் மேலேயே ஒரு ஆர்வம் வந்துச்சு நான் முதல் முதல்ல பத்து சிக்ஸ் அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன் ரோகித்சர்மா தான் ஜடேஜா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ ஜடேஜா வந்து இப்போ எப்படி சொல்லுறதுனா வேர்ல்டுல நம்பர் ஒன் பே ஃபீல்ட்டர் அதே மாதிரி இந்த ரோகித் சர்மான்றவர் வந்து இந்த இந்த ஓடின்னு ஒரு ஃபார்மட் வந்து இருக்கு கிரிக்கெட்டில் அந்த ஃபார்மெட்டில் மூணு டபுள் ஹண்ட்ரட் வச்சுருக்காரு இரநூற்றி அறுபத்தி நாலு ஸ்கோர் ஒன்று ஒன்று இரநூற்றம்பது ஒன்று இரநூற்தெட்டு எ இரநூற்று அறுபத்தி நாலுன்றது வந்து அவர் அடிச்சது ஹையஸ்ட்டு ஸ்கோரு இன்ன வரைக்கும் இந்த ஸ்கோரை யாரலையும் பீட் பண்ண முடியல அதுக்கப்புறம் விராட் கோலி ரோஹி நிறைய பேர் வந்துருக்காங்க ஆனால் ஒருத்தராலையும் இந்த ரெக்காடைபீட் பண்ண முடியல ஆனால் விராட்கோலி ரெக்காடையும் யாராலையும் இன்னும் பீட் பண்ண முடியல மொத்தம் ஐம்பது செஞ்சுரி வேடியல்ல ஒடிஐல்ல போட்ருக்கார் அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் வந்து நாற்பத்தி ஒம்பது செஞ்சுரி டோட்டலாக ஒரு நூறு செஞ்சுரி போட்ருக்கார் மொத்த ஃபார்மட்டில் சேர்த்து ஆனால் விராட் கோலி மொத்தம் சேர்த்து எழுபத்தி ஆறு தான் போட்டுருக்காரு ரொம்ப எனக்கு இந்த கிரிக்கெட் கேம்மில் ஆர்வமே வந்துடுச்சு எனக்கு ரெண்டு வாட்டி கிரிக்கெட் விளையாடி கை உடஞ்ஜே இருக்கு இருந்தும் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அது மேலே இருக்கிறது ஆசை கிடையாது பேராசை இந்த கிரிக்கெட்னால் தான் நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் இல்லைன்னா நான் எப்பையோ இறந்தே போயிவிட்டு இருப்பேன் இதுக்கு அப்புறம் என்ன சொல்லுறதுனா கிரிக்கெட்டுன்றது வெறும் பேச்சு மட்டும் இல்லை ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கிரிக்கெட்டு வந்து ஒரு சூதாட்டம் கேமு அது சொல்லி வச்சு நடக்குதுன்னு ஆனால் உண்மையான கிரிக்கெட் லவ்வர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அது எப்படிபட்ட ஒரு கேமுன்னு இந்த கேம் தான் விளையாட ஒரு ப்ரொ ஒரு ப்ரொபேஷ் இது வந்து ஒரு ஜெண்டில்மேன் கேம்ன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டை வந்து இதில் மொத்தம் கிட்ட தட்ட ஒரு இருபத்தஞ்சி வேர்ல்டு டூ இயர் கிட்ட நடந்து இருக்கு இதில் ஆஸ்திரேலியா மட்டும் ஆறு ஏழு வேர்ல்டு கப்பு நம்ப இந்தியா வந்து ரெண்டு வேர்ல்டு கப்பு சில சில டீம் வந்து ஒரு நாலஞ்சி வேர்ல்டு கப்பு அடிச்சுருக்கு எனக்கு சரியா அக்கியூரெட்டாக தெரியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இதுவில் இருந்து இவ்வளோ டீம் வந்துருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலத்தில் இந்தியாவைலாம் ஒரு டீமாகவே நினைக்க மாட்டாங்க கிரிக்கெட்டில் வெஸ்ட்டன்டீஸ்ன்னு ஒரு டீம் அது தான் அந்த காலத்தில் கிரிக்கெட்டுனாலே பேர் போனது தொடர்ந்து ரெண்டு வருஷம் கப்பு அடிச்சிச்சு அதே போல் தான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தான் ஆறுவாட்டி ஆறுவாட்டி கப்பு அடிச்சிச்சு ரீசெண்டாக நடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் கூட ஆஸ்திரேலியா தான் அடிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி கிரிக்கெட்டை வந்து இன்னும் மேலே எடுத்துகிட்டு போனதுக்கு காரணம் ஐபிஎல்ன்னு ஒரு டி டுவெண்டி கேம் ஷார்ட் ஃபார்மட் இருபது ஓவர் மட்டுமே நடக்கிற அந்த மேட்சில் மொத்தம் பதினோரு பதினோரு பேர் ஒரு ஒரு டீமுக்கு இருக்கணும் இந்த இருபது ஓவரு மேட்சில் ஒரு டீமு அடிக்கிற ஸ்கோரை இன்னொரு டீமு சேஸ் பண்ணணும் அந்த டீம் சேஸ் பண்ணுச்சுன்னா அந்த டீமு வின்னு அப்படி இல்லைன்னா தோத்துறதாக அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் பண்ணும் போது இந்த டீம் வந்து தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கும் இந்த டீம் தான் இப்போ உதாரணமாக சொல்லுறதுன்னா ஐபிஎலில் மொத்தம் பதினேழு சீசன் பதினேழாவது சீசன் இப்போ நடந்துட்டு இருக்கு மொத்தம் பதினாலு நடந்து முடிஞ்சுருக்கு இதில் சென்னை மட்டுமே அஞ்சு கப்பு அடிச்சுருக்கு மும்பை இண்டியன்ஸ் அஞ்சு கப்பு அடிச்சுருக்குது கொல்கத்தா நைட்ரேடேர்ஸ் ரெண்டு கப்பு அடிச்சுருக்குது குஜராத் ஒன்று அடிச்சுருக்கு டெக்கான் ஜார்ஜஸ் ஒன்று அடிச்சுருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன்னு அடிச்சுருக்கு சன் ரைஸ் ஹைதராபாத் ஒன்று அடிச்சுருக்கு இந்த வருஷம் யாரு அடிப்பாங்கன்னு தெரியலை ஆனால் பதினேழு வருஷமாக இருக்க இந்த ஆர்சிபின்ற ராயல் சேஞ்சஸ் பெங்களூர் டீம் அவங்க மட்டும் ஒரு கப்பு கூட அடிக்க முடியல விராட் கோலி இருந்துமே அந்த டீம் ஒரு ஒரு யூஸ்லஸ் டீமாக தான் இருக்கு பட் இருந்தாலும் இது ரொம்பவும் பெரிய விஷயமாக தான் எடுத்து பார்க்குறாங்க இந்த கிரிக்கெட்டுன்றது வந்து வெறும் வார்த்தையால் விவரிக்க முடியாது இந்த கிரிக்கெட்டு கேமை இங்கிலாந்து டீம் தான் கண்டுபிடிச்சிச்சி ஆனால் இங்கிலாந்து டீமு ஒரே ஒரு வாட்டி தான் கப்பே அடிச்சது அதுவும் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல தான் அதுவும் அவங்க நாட்டில் நடக்கும் போது தான் இந்த மாதிரி இந்த கிரிக்கெட்டுன்றது ஏன் ரத்தத்துலயே ஊறிருக்கு எங்கள் அப்பாவும் கிரிக்கெட் பிளேயர் தான் கிரிக்கெட் பிளேயர்னா அந்த அளவுக்கு இல்லை ஆனால் விளையாடுவாரு நல்லா பெரிய பெரிய அந்த நெட் ப்ராக்டீஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி அக்காடமிலாம் சேர்ந்து விளையாடுனதில்லை சும்மா நார்மலாக விளாடுவார் ஆனால் நல்ல பேட்ஸ்மேன் எங்கள் அப்பாவால் தான் நான் இன்ஸ்பியர் ஆயி கிரிக்கெட்டே விளாடுனது எங்கள் அப்பாவை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாது கிரிக்கெட் விளாடும் போது நானும் அதே மாதிரி தான் இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் கிரிக்கெட்